ம் வணக்கம் சொல்லுங்கள் யாரு ஆமாம் சுபாஷ் அம்மா தான் பேசுகிறேன் நீங்கள் ம் சொல்லுங்கள் மேம் என்னாச்சு எப்போ மேம் ஈவ்னிங்கா மார்னிங் வைக்கிறீங்களா அப்படியா மேம் நல்லா படிக்கிறானா மேம் சுபாஷ் ஆ அப்படியா ஓகே மேம் இப்போ வந்து ஸ்கூல் டைம் எப்போ முடியுது எப்போ கோச்சிங் க்ளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க டைமிங் சொல்லுங்கள் அப்படியா மேம் நாங்கள் வந்து பிள்ளைங்கள பிக்கப் பண்ணணுமா இல்லை ஸ்கூல் வேனே வந்துடுமா ம் ஓகே மேம் அமௌண்ட்டை பற்றிலாம் எந்த பிரச்சினையும் இல்லை நல்லா படிச்சால் போதும் நீங்கள் வந்து ஸ்கூல் வே வேன்லேயே வந்து அனுப்பிவிட்டுருங்க ஏன்னால் வந்து அவங்க அப்பாவும் வீட்டில் இல்லை அவங்களும் வேலைப்பாத்துட்டு லேட்டா தான் வருவாங்க என்னாலேயும் வரமுடியாது அதனால் வந்து ஸ்கூல் வேனை அரேஞ்ச் பண்ணிடுங்க எவ்வளோ ஃபீஸோ வந்து நாங்கள் வந்து பே பண்ணிடுறோம் ம் ஓகே மேம் ஆ போட்டு விடுறேன் மேம் எப்போ மேம் முடியும் க்ளாஸு டைமிங் சொல்லுங்கள் மேம் ஏன்னா அவ முடிஞ்சு அடுத்து வேற அவனுக்கு நைட்டு ட்யூஷன் இருக்குது அதனால் தான் கேட்குறேன் சிக்ஸோ க்ளாக்லாம் முடிஞ்சுருமா ஓகே மேம் ம் ஓகே மேம் ஆ தேங்க் யூ மேம் ஆ சைன் போட்டு கொடுத்தனுப்பிட்றேன் மேம்